பொதுவாக நாகை மாவட்டத்தில் வந்து கிராமம் ரொம்ப அதிகம் எங்கள் கிராமத்தில் வந்து டிரைனேஜ் அமைப்பு வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் டிரைனேஜில் வீட்டில் இருந்து தேவை இல்லாத தண்ணி மட்டும் வந்தால் பரவாயில்ல அந்த தண்ணியில் மற்றவங்க யூஸ் பண்ணி போட்ட குப்பை நெகிழி பை பேப்பர் அந்த குப்பைகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே அந்த டிரைனேஜில் போய் அடைச்சிக்கும் தண்ணி போகாமல் செஞ்சிடும் வேறு இதுக்கு மேல் மழை வேற ரொம்ப பெஞ்சு ஊற்றுச்சின்னா இந்த டிரைனேஜ் நிரம்பி ரோடு ஃபுல்லாக நிரம்பி வழிஞ்சிடும் நடந்து போக முடியாது அந்த பக்கம் கடை இருந்துதுன்னா போக முடியாது ரொம்ப பக்கத்தில் வீடுலெல்லாம் ரொம்ப நாற்றம் அடிக்கும் அங்கே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைனேஜில் தண்ணி தேங்குறதுனால் நோய் வந்து அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போது ஜப்பானில் பார்த்திங்கன்னா டிரைனேஜில் இருந்து வர தண்ணியில் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அந்த தண்ணியில் வந்து மீன் வளர்க்குறத்துக்கு விடுவாங்க நிறையா டிரைனேஜில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் தான் வளர்ந்துகிட்டுருக்கும் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் தண்ணி அங்கெல்லாம் மாறும் போது நம்ம நாட்டில் மட்டும் ஏன் இப்படி இருக்குது நம்ம நாட்டுலேயும் அந்த மாதிரி நிறையா மாற்றணும் மாற்றங்கள் வந்து ரொம்ப தேவை அதனால அரசு வந்து இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சுத்தப்படுத்தணும் அடிக்கடி சுத்தப்படுத்துனால் அடைப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும் தண்ணியை வந்து தேவை இல்லாத தண்ணியை எல்லாம் சுத்தப்படுத்தி டிரைனேஜில் வெளியில் விடணும் அப்போ தான் இதெல்லாம் சரி ஆகும்